நான் வந்து பிறந்தது எல்லாம் தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் அப்பறம் சின்ன வயசாக இருக்கும் போதே என்னை ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டாங்க ரெண்ட்ரை வயசுலேலாம் போய் ஸ்கூல் சேர்ந்துட்டேன் ஸ்கூல் சேர்ந்து எல்கேஜி போய்ட்ருந்தேன் அப்போதைக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது அழுதுட்டே இருந்தேன் நான் ஸ்கூல் போக மாட்டேன் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுக்கிட்டே இருந்தேன் அப்பறம் அம்மா தான் சமாதானப்படுத்தி ஸ்கூல்லாம் அனுப்பி வைச்சாங்க அப்போதைக்கி எனக்கு பயமாக இருந்துச்சு யாரை பார்த்தாலும் எதுவுமே பிடிக்கல எல்லாமே புதுசாக இருந்துச்சு யாரையுமே பிடிக்கல அழுதுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு மாசம் வரையும் அப்டியே தான் இருந்தேன் அதுக்கப்பறம் அங்கே இருக்கறவங்கள்லாம் ஓரளவு எனக்கு பிடிச்சிச்சி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரும் வந்து நல்லா நடத்தினாங்க ஜாலியாக இருந்துச்சு பீட்டி பீரியட்லாம் அழைச்சிட்டு போனாங்க நிறைய விளையாடுவோம் நிறைய என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்பறம் போக போக எனக்கு ஸ்கூல் செட்டாகிடுச்சி அதுக்கப்பறம் ஹையர் ஸ்டடீஸ் போனேன் ப்ளஸ் ஒன் வந்தேன் ப்ளஸ் டூ படித்தேன் டென்த்து படிக்கும் போதே ஃபோர் எயிட்டி மார்க் வாங்கினேன் அங்கே இருக்கிறவுங்கள்லாம் நல்லா தான் எனக்கு டீச் பண்ணாங்க டுவல்த்துலேயும் ஃபைவ் ஹண்ட்ரெடு எபவ் மார்க் வாங்கினேன் வாங்கிட்டு அப்பறம் காலேஜ் வந்தேன் காலேஜ் படித்தேன் காலேஜ் படிச்சுட்டு இங்கேயும் ஒரு நல்ல லெவலில் தான் படித்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க ரொம்ப குளோஸா இருந்தோம் ரொம்ப அப்பறம் எல்லார் கூடயும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டுருந்தோம் ஒரு பக்கம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அதெல்லாம் என்னால் இது பண்ணவே முடியலை ஒரு பக்கம் ஸ்டடீஸில் கான்ஸ்ன்ட்ரேட்டே பண்ண முடியலை அப்பறம் அப்பாவுக்கு இடைல கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய்டுச்சி அப்பறம் வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு நான் எதையுமே பொருட்படுத்தவே இல்லை ஒரு பக்கம் மனசில் வருத்தமாக இருந்தாலும் நான் ஸ்டடீஸை மட்டும் எப்போதுமே கை விட்டதே கிடையாது எப்போதுமே படிப்பு படிப்பு அப்படி தான் இருப்பேன் என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் படிப்பு மட்டும் நான் விடணும்ன்னு நெனைச்சதே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் படித்து டிகிரியும் முடித்தேன் முடிச்சுட்டு அதுக்கப்பறம் இன்னும் ஹையர் ஸ்டடீஸும் பண்ணேன் பண்ணிவிட்டு அதுக்கப்பறம் ஃபேமிலியில் ரொம்ப இதாக இருந்துச்சு படிக்கவே வேணாம் அப்டிங்கிற நெலமைக்கு வந்துடுச்சி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ரொம்ப நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்காள் அவளும் படிக்கணும் அவளையும் படிக்க வெச்சுக்கிட்டு ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு நிறைய ரிஸ்க்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்தேன் ஹையர் ஸ்டடீஸ் போக போக ரொம்ப இதாகிடுச்சி எனக்கே மனசில் ஒரு பயம் வந்துடுச்சி நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியுமா நம்ம படிப்போமா க்ளியர் பண்ணுவோமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எடையில் ஜாபுக்கு போகலாம் படிக்க வேண்டாம் பாதிலேயே விட்டுட்டு ஜாபுக்கு போய்ட்லாம் ஃபேமிலி பிராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன் அதுக்கப்பறம் சரி படித்துக்கிட்டே வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய மைண்ட் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு ரிலாக்ஸாகவே இல்லாமல் எப்போப்பாரு டென்ஷனாகவே இருப்பேன் இப்படிலாம் யோசிப்பேன் இப்படிலாம் யோசித்து அதுக்கப்பறம் எப்படியும் ஒரு வழியாக படித்து முடித்தேன் படித்து முடிச்சுட்டு இப்போது ஒரு நான் டீச்சராக இருக்கேன் ஒரு ஸ்கூலில் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சிருக்காங்க இப்போயும் எல்லோரும் எங்கிட்டே நல்லா பேசுகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்லாம் என்னால் முடிஞ்ச வரையும் நல்ல விஷயத்தை நான் சொல்லி குடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரையும் நான் க்ளாஸ் எடுக்கிறேன் எல்லோரும் பாசமாக பேசுவாங்க எங்கிட்டே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துப்பாங்க எல்லோரும் நானும் அவங்ககிட்ட அப்படி தான் நடந்துப்பேன் யாருக்கிட்டேயும் ஹார்ஷாக நடந்துக்க மாட்டேன் எல்லோருக்கும் பொறுமையாக எல்லாமே சொல்லி தருவேன் அவங்களும் எங்கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் எங்கிட்டே சொல்வாங்க நானும் அதுக்கான சொல்யூஷன்லாம் நிறைய சொல்வேன் அப்பறம் இப்போ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் நிறைய பேருக்கு பண்ணுறேன் நான் ஏர்ன் பண்ணுற சம்பளத்தை ஃபேமிலிக்காக கொஞ்சம் கொடுக்கறேன் அப்பாவுக்கு ஹாஸ்பிடல் செலவுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்பறம் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் என் தங்கச்சியையும் படிக்க வெச்சுட்டுருக்கேன் இது மாதிரி ஃபேமிலியில் நிறைய பிராப்ளம்லாம் இருக்குது இப்போத்திக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஓரளவு என்னால் சமாளிக்க முடியுது அதான் நான் என்ன எல்லோருக்கும் சொல்ல வர்றேன்னா க கடைசி வரையும் கல்வியை யாரும் கை விடவேக்கூடாது எஜுகேஷன் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்டண்ட் இன் அவர் லைஃபு என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் படிப்பை மட்டும் நம்ம விட்டுறவேக்கூடாது எப்போதுமே நம்ம படிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா கடைசி வரையும் நம்ம கூட இருக்கிறது நம்மளோடய எஜுகேஷன் மட்டுந்தான் நமக்கு என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம படித்தது படிப்பு வந்து நம்மளை கை விடாது காசு பணம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆனால் நம்ம படித்த படிப்பு மட்டும் நம்ம கூடயே எப்போதுமே இருக்கும் அது எப்போதுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம யாரையும் டிபண்ட் பண்ணி இருக்கணும்ன்னு அவசியமே கிடையாது நமக்கு நமக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த வேலைக்கு போய்ட்டு நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம் செல்ஃபாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் யாரையும் நம்பி இருக்கணும்ன்னு அவசியம் இல்லை பெரும்பாலும் பெண்களுக்கு தான் கல்வி ரொம்ப முக்கியம் இந்த காலத்தை பொறுத்த வரையும் ஏன்னா பெண்களை தான் ரொம்ப அடிமையாக நடத்துகிறாங்க இப்போதைக்கி அப்படி இல்லை போக போக ஓரளவு எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க இருந்தாலும் அந்த காலத்திலலாம் பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமே இல்லாமல் அப்படிலாம் இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லை எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி எல்லோரும் ஈக்குவலாக நடத்துகிறாங்களோ அது மாதிரி தான் பெண்களையும் நடத்துகிறாங்க அதனால் நமக்குள்ள இதை நமக்குள்ள இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கணும் யாருக்காகவும் நம்ம நம்மளை எதுலேயுமே விட்டு கொடுக்கவேக்கூடாது முக்கியமாக வந்து கல்வி எதுக்காகவும் கல்வியை விட்டு கொடுக்கவேக்கூடாது நம்மளோடய மைண்ட்செட் அங்கே இங்கேயும் அப்படி இப்படி இதாகும் படிக்க வேணாம் வேறு வழியில் போகலாம் அப்படி இப்படின்ட்டு வரும் ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் மற்ற ப்ராப்ளம் வரும் போகும் போது நிறைய பிராப்ளம்லாம் வரும் ட்ராவல் பண்ணும் போது நம்ம மைண்ட் எப்படி வேணாலும் மாறலாம் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கடந்து தான் நம்ம படிக்கணும் படித்து லைஃபில் ஒரு நல்ல நெலமைக்கு போகணும் அப்டிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம யோசித்து நம்ம பயன்படுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் எல்லோரும் இது தான் நெனைச்சி செயல்படணும் யாரும் வந்து இது மாதிரி படிப்பை விட்டுறவே கூடாது முக்கியமாக பெண்களும் அதுக்காக ஆண்கள் படிக்க கூடாதுன்னு இல்லை எல்லோருமே கல்வியை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாரோடய லைஃப்லேயும் வந்து எல்லாமே வரும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அது எல்லாத்தையும் கடந்து ஃபேஸ் ண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரணும் யாரும் வந்து எதையும் சகித்துக்கக்கூடாது லைஃபுனா இப்படி தான் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும் நம்மளை விட கஷ்டப்பட்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில் அதெல்லாம் யோசித்து பார்த்து நம்மளாக ஒரு முடிவு எடுத்து இது பண்ணணும் அவங்க அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோமே அவங்க நல்லா ரிச்சாக இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோமே அவங்க எல்லாம் தெரியுது நமக்கு எதுவும் இல்லையே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது நம்மளை பற்றி மட்டுந்தான் நம்மளை யோசிக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்து இப்படி பேசுவாங்க அவங்களுக்காக நம்ம யோசிக்கவேக்கூடாது நம்மளோடய லைஃபு நம்ம தான் பார்த்துக்கணும் மத்தவங்களுக்காக நம்ம வாழலை நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை பற்றி யோசிக்கணும் நம்மளை சின்ன வயசில் இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வெச்சு எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல நம்ம லைஃபில் ஒரு நல்ல லெவலுக்கு போய்ட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு சாட்டிஷ்ஃபேக்ஷனாக இருக்கும் அது தான் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்குமே நம்ம என்ன தான் இது பண்ணாலும் நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களும் அது தான் எதிர் பார்ப்பாங்க நம்ம பிள்ள கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தான் நினைப்பாங்க நமக்காக யோசித்து முடிவெடுக்கறவங்க அவங்க மட்டுந்தான் கடைசி வரையும் நம்ம பிள்ளைக்காக நல்லாயிருக்கணும் அப்படின்னு யோசிக்கறவங்க அவங்க தான் வேறு யாரும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் எல்லோருக்கும் வந்து படிப்பு வந்து முக்கியத்துவத்தை சொல்லணும் எல்லோரையும் படிக்க வைக்கணும் ஃபேமிலியில் யாரையும் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லவேக்கூடாது எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாரோடயும் மரியாதையாக நடந்துக்கணும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அது ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம வந்து பணிவாக இருந்தால் தான் நம்ம கற்றுக்கிட்ட கல்விக்கு அது அர்த்தமாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டயும் நம்மளோடய குணமே அதான் நல்ல குணமாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் கோபப்படக்கூடாது எல்லோருக்கிட்டையும் சிரித்த முகமாக பேசணும் எல்லோருக்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் எப்போதுமே பாசிட்டிவிட்டியாகவே இருக்கணும் நெகட்டிவாக நினைக்கவேக்கூடாது ஒவ்வொருத்தங்களும் லைஃபில் இப்படி நெனைச்சாங்கனா நிறைய சாதிக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய இம்ப்ரூமெண்ட் ஆகிருச்சி டெக்னாலஜிலாம் நிறைய வளந்துடுச்சி எல்லாமே கற்றுக்கலாம் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது யாருமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது அப்படி இல்லாமல் எல்லோரும் வந்து லைஃபில் நல்ல நிலமைக்கு வரணும் அப்படின்னு நெனைச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னாலே எல்லாரோடய லைஃபும் நல்லாயிருக்கும்